ஒருத்தர் பாடுனாங்கன்னா முதல்ல வந்து நாட்டை பற்றி பாடணும் ஒரு தலைவர் பற்றி பாடணும் ஒரு வரலாற்றை பற்றி பாடணும் நம்ம குடும்பத்தை பற்றியுமே பாடலாம் அதனால் அந்த பாட்டு எந்த அளவுக்கு இவங்களுடைய திறமைகள் இருக்குது அந்த அளவுக்கு அந்த திறமைய அந்த பாட்டில் கொண்டு வரணும் அதனால் தான் இன்றைக்கி கண்ணதாசன்லேருந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஆள்ளெலாம் இன்றைக்கி நாட்டில் புகழ்பெற்று வாழ்கிறாங்க புகழ்பெற்று இருக்காங்க அதை மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நினச்சாக்கா வரலாற்று பாடல் தான் பாடணும் பழைய பாடல் புது பாடல்ன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி ஒவ்வொரு கவிதையாக பாடணும் நல்லா பாடினா தான் நம்ம நாட்டில் முன்னேற்றத்துக்கான வழி வகுக்கிறத்துக்கு திறம வரும்